நான் வந்து முதல் முறை எழுதும் போது சிறு சிறு குறிப்பு மொத எடுத்து வச்சுக்கிவேன் அதுக்கு அப்புறமாக புஸ்தகமாக எழுதுவேன் அதை வந்து நான் ரெண்டு முறை எழுதுவேன் ஏன்னால் அதில் நிறைய தப்புருக்கும் ஒரு தரம் அதை ரெண்டு தர எழுதி அதை சரிபார்ப்பேன் நான் எழுதுனதை நானே சரிப்பார்ப்பே ஆனால் யாராவது சரி பார்த்தால் நல்லாருக்குமுனு நெனப்பே எங்கள் அம்மா அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டுதான் எழுதுவேன் அதுல்லாம புத்தகம் எழுதி பப்ளிக் செய்யும் போது எனக்கு அதில் வருமானமும் வருது